நான் வந்து கடைப்பிடிக்கக் கூடிய மதம் வந்து இந்து இந்து மதத்தில் நிறைய வந்து என்ன இருக்குது பண்டிகைகள் இருக்குது என்னன்ன பண்டிகைகள் பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி நிறைய பண்டிகைகள் இருக்குது இப்போ பொங்கல் பார்த்துட்டோம் அப்படின்னா பொங்கல்னால் நாலு நாள் வந்து அந்த பொங்கல் செலிபிரேஷன் நடக்கும் ஃபர்ஸ்ட் நாள் போகி பண்டிகை போகி பண்டிகையில் என்ன பண்ணுவோம் போகி பண்டிகையில் தேவை இல்லாத பொருள் பழைய பொருள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் பழசு எல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசு எல்லாமே என்ன பண்ணுவோம் நம்ப கொண்டு வருவோம் அதே மாதிரி அடுத்த நாள் தைப்பொங்கல் தைப்பொங்கலுக்கு என்ன பண்ணுவோம் நல்ல பொங்கல் செஞ்சு புது ட்ரஸ் போட்டுகிட்டு கரும்புலாம் வச்சு நல்லா படைச்சு என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம் பொங்கல் அது மாதிரி மற்றவங்களுக்கும் கொடுப்போம் அடுத்த நாள் மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல்னால் என்ன பண்ணுவோம் மாட்டு பொங்கல்னால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் மாடுகள் எல்லாம் குளிப்பாட்டி மாடுகளுக்கு அந்த கொம்புகளில் என்ன பண்ணுவோம் நல்ல பெயிண்ட் பண்ணி அதுக்கு தேவையான புதுசா கழுத்தில் கட்டக்கூடிய கயிறு கொம்பில் பலூன் அந்த மாதிரிலான் கட்டி என்ன பண்ணுவோம் மாடுங்களை நல்ல அலங்கரிச்சி அதுங்களுக்கு பொங்கல் வைக்கணும் ஏன் அப்படின்னா அதுங்கதான் என்ன பண்ணுது நம்பளோட விவசாயத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதுங்க இல்லைனா நம்மளால் விவசாயம் பண்ணவே முடியாது அதுங்கதான் என்ன பண்ணும் ஏரு உழுறது அப்புறம் என்ன நெல் அறுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே என்ன பண்றோம் மாடு யூஸ் பண்றோம் இல்லையா மாடு வச்சுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அதை எல்லாம் செய்கிறோம் அப்போது அந்த மாடுங்களை பெருமைப்படுத்துற விதமாக சிறப்பிக்கிற விதமாக என்ன நம்ம பண்ணுறோம் மாடுகளுக்கு அன்றைய நாளை என்ன பண்ணுறோம் மாட்டு பொங்கல்னு சொல்லி கொண்டாடுறோம் அடுத்த நாள் காணும் பொங்கல் காணும் பொங்கல்னால் என்ன எல்லோருமே என்ன பண்ணுவாங்க ரொம்ப வீட்டில் எந்த வேலையாக இருந்தாலும் அதை விட்டுவிட்டு அன்றைக்கு ஃபுல்லாக எல்லோரும் பக்கத்துக்கு வீட்டில் இருக்கிறவுங்க ரிலேஷன்ஸ் எல்லோருமே என்ன பண்ணுவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க எல்லோரும் சேர்ந்து விளையாடுவாங்க வெளியில் போவது சினிமாக்கு பீச்சுக்கு அங்கங்கேன்னு போவது அன்றைக்கு ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க கிராமங்கள்லாம் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அன்றைக்கு காணும் பொங்கல்னா இன்னும் ரொம்ப சூப்பராகருக்கும் பொங்கல்னாலே கிராமங்களில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப என்ன இப்போ தீபாவளி பண்டிகை எடுத்துக்கோங்க தீபாவளினால் என்ன தீபாவளினால் பட்டாசு வெடிக்கிறது ஸ்வீட்ஸ் சாப்பிடறது அப்புறம் என்ன ஸ்வீட் நிறைய என்ன பண்ணுவாங்க நம்ம வீட்டுக்கு தேவையான ஸ்வீட்ஸ் நம்பளே வீட்டில் செஞ்சு சாப்பிடறதுனாலே என்ன இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் நம்ம அம்மா செய்யும் போது நல்ல சுத்தமான எண்ணைலையும் என்னென்ன ஹெல்தியானதோ அது எல்லாமே அம்மா என்ன பண்ணுவாங்க அம்மா செஞ்சு கொடுப்பாங்க அதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் இன்க்ரிடியன்ஸ் எதுவுமே சேர்க்காம இப்போ வந்து வெளியில் கடையில் வாங்கி சாப்பிடுறதோ அதில் நிறைய என்னெனமோ கலந்து இருப்பாங்க சோடா உப்பு அந்த மாதிரி அஜினோமோட்டோ அது இதுனு நிறைய எந்த ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டாலுமே வெளியில் கடையில் வாங்கினா அதில் இதுனு கலந்திருப்பாங்க ஆனால் இதில் என்ன அதெலான் எதுவுமே கிடையாது நம்ப அம்மா நமக்கு நல்ல சுத்தமாக செஞ்சு கொடுப்பாங்க அதை சாப்பிடுட்டு நல்ல பட்டாசு வெடிச்சுட்டு என்ன பண்ணுவோம் அன்றைக்கு ஃபுல்லாக தலைக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சு குளிச்சுட்டு அன்றைக்கு எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது தீபாவளி பண்டிகை அப்புறம் என்ன கார்த்திகை தீபம் சொல்லிட்டு வரும் கார்த்திகை தீபம்னால் எப்படி இருக்கும் அப்படியே வீடு ஃபுல்லாக விளக்கு ஏற்றி வச்சு ரொம்ப அழகாக விளக்கு அகல் விளக்கு ஏற்றி வச்சு என்ன பண்ணுவோம் சூப்பராக கொண்டாடுவோம் அதில் கார்த்திகைனு சொல்லிட்டு ஒன்று சுற்றுவோம் அது சுற்றும்போது எப்படி இருக்கும் அப்படி நெருப்புலாம் பொறி பொறியாக வந்து அதெலான் கிராமங்கள்லை முன்னாடி அதெலான் நடந்துகிட்டு இருந்துச்சு அதெலான் எப்படி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதெலான் எப்படி என்ன நம்ப இந்து மதத்தில் கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் அதை மாதிரி நிறைய திருமணம்ங்கிற ஒரு சடங்கு இருக்குது திருமணம் நிச்சயதார்த்தம் காது குத்துறது அந்த மாதிரிலான் என்ன நிறைய சடங்குகளும் என்ன பண்ணது நம்ப இந்து மதத்தில் இருக்குது இல்லையா